பெரும்பாலும் வந்து பெரம்பலூர் மாவட்டத்தில் வந்துட்டு நிறைய கல்வி நிறுவனங்கள் பாலிடெக்னிக்லாம் இருக்கு அதுலேயும் வந்துட்டு அரசு கலை கல்லூரிகள் வந்துட்டு மூணு இடங்கள்ல இருக்குது ஒன்று வந்துட்டு அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி குரும்புலூர் ரெண்டாவது வந்து அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி வேப்பூரில் ஒன்று இருக்குது வேப்பந்தட்டையில ஒன்று இருக்குது அடுத்தது தனியார் கல்வி நிறுவனம்னா தனலக்ஷ்மி சீனிவாசன் இருக்குது ரோவர் காலேஜ் இருக்குது சாரதா காலேஜ் இருக்குது ராமகிருஷ்ணா காலேஜ் இருக்குது பெரும்பாலும் வந்துட்டு அந்த கல்லூரி அந்த கல்லூரி நிறுவனங்கள்லேயும் பாலிடெக்னிக் இந்தமாதிரில்லாம் தொழில் பயிற்சி செய்யக்கூடிய படிப்புகள்லாம் அங்கே இருக்குது அதுக்கடுத்து வந்து மக்கள் வந்துட்டு அதிகமாக விரும்பக்கூடியது அரசு க கலை கல்லூரிகள் தான் ஆனால் அங்கே சீட்டு கிடைக்கறது கொஞ்சம் கஷ்டந்தான் இப்போது வந்து எங்கள் நான் படிக்கிறது வந்து குரும்புலூர் பாரதிதாசன் கல்லூரி அதில் வந்து நிறைய படிப்புகள்லாம் அதி அதிகமாக குரூப்லாம் இருக்குது அதில் நம்மளுக்கு ஆசிரியர்கள் சிறந்த முறையில நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் கத்து தருவாங்க அதையும் தாண்டி வந்துட்டு நறைய தனியார் நிறுவனங்களையும் நிறைய படிப்புகள்லாம் இருக்குது நம்மளுக்கு வந்து நம்மளுக்கு எது விருப்பமோ அதை எடுத்து படிக்கலாம் பெரம்பலூர பொறுத்தவரைக்குமே கல்விக்கு அதிகமான இடங்கள் இருக்குது